சப்பாத்தி அடிக்கடி செஞ்சுருக்கோம் சப்பாத்திக்கு சைடிஸ் வேறு வேறு மஸ்ரூம் கிரேவி பன்னீர் மசாலா சன்னா மசாலா அந்த மாதிரி சன்னா மசாலாங்கிறது வந்து கொண்டக்கடலையை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு வெள்ளை கொண்டக்கடலையை மறுநாள் காலையில் அத குக்கரில் உப்பு போட்டு அவிச்சி எடுத்துகிட்டு வெங்காயம் தாக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் கொடுத்து சோம்பு எல்லாம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு செஞ்சால் எங்கள் பையன்கள் ரெண்டு பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு சன்னா மசாலா தொட்டுக்க அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அது ஹிந்தி காரவங்க என்சிசி சார்லாம் வர்கிறப்ப செஞ்சுருக்கேன் நா செய்கிற சப்பாத்தி வந்து நல்லா இருக்குதுனு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னென்னா சாஃப்டாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னாக்கா நான் ஆயில் ரொம்ப சேர்க்க மாட்டேன் ஆயிலு கொஞ்சோண்டு கம்மி பண்ணிகிட்டு உப்பு தண்ணி பால் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை பிசஞ்சி ஒரு ஹாஃவ்நவர் இல்லை முக்கால் மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கு அப்புறம் தேய்கும் போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சப்பாத்தி அது உடனே ரொம்ப தோசை கல்லில் போட்டு ரொம்ப நேரம் வச்சு இல்லாமல் டக்கு டக்குன்னு வெந்ததும் மாற்றி எடுத்தோம்னா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு மஸ்ரூம் கிரேவியும் கொண்டக்கடலை சன்னா மசாலாவும் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொண்டக்கடலை சன்னா மசாலா மாதிரியே தான் மஸ்ரூம் கிரேவியும் அந்த கொண்டக்கடலைக்கு பதிலாக மஸ்ரூம் வாங்கி காளானை அதை கட் பண்ணி செய்கிறது நல்லா இருக்கும் குருமாவாகவும் வைக்கலாம் கிரேவியாகவும் பண்ணி தொட்டுக்கிட்டால் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் பூரி செய்வேன் பூரியில் எண்ணெயே சுத்தமாக ஆட் பண்ணாமல் மாவில் தண்ணி உப்பில் பிசஞ்சிட்டு ரவை ரவை கொஞ்சம் சேர்த்துப்பேன் நல்லா போரி பூரி வந்து நல்லா உப்பி வரும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வர்ற ஹெஸ்ட்டுமே நல்லா இருக்குது சொல்லுவாங்க வீட்டில்